இப்போ இந்த யோகாலாம் பார்த்தோம் அப்படீன்னா அந்த காலத்தில் யாரும் இதெல்லாம் மெனக்கெட்டு செஞ்சிட்டு கிடந்ததுலாம் கிடையாது இந்த வீட்டு வேலை கூட்டி பெருக்கிறது கொல்லை கூட்டுறது அதுக்கே அதுவோலுக்குலாம் நேரம் ஒழியாது அப்படி இருக்கிறப்ப எங்கேயிருந்து இதெல்லாம் பண்ண போகிறாங்க அது உடம்புக்கு கொடுக்குற ஒரு வேலை தான் இப்போது உள்ள மக்கள்லாம் போன நோண்டுதுவோ அதான் டிவியை பார்க்குதுவோ வேலையே இல்லாமல் எல்லாத்தையும் மிசின்னு செஞ்சிகிட்டு கிடக்கு அதனால் ஒவ்வொன்றும் கால் வலி கைவலி அப்படிங்கிதுவோ நம்மளுக்கு இந்த வயதுக்கு ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அப்பயிலேருந்து நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சு செஞ்சு நம்ம உடம்பு எல்லாம் ஒருத்துட்டு அதனால் தான் நம்ம உடம்பு வந்து சரியாக இருக்குது இப்போது உள்ளதெல்லாம் எதுவும் செய்யாமல் கொள்ளாமல் அதுதான் இருபது வயதிலயே வந்து கால் வலிங்கிதுவோ கை வலிங்கிதுவோ ஒரு இதுன்னா வந்து தாங்க தெம்பு கூட ஜொரம் வந்தால் தாங்குற தெம்பு கூட இப்போ இருக்க பிள்ளைவொளுக்குலாம் ஒன்றும் இருக்க மாட்டேங்கிது யோகான்னு இப்போ என்னா சொல்லுதுவோ மனசை இந்த ஒருநிலப்படுத்துறதா சொல்லிக்கிட்டு இருக்குதோ மனதை ஒருநிலப்படுத்தி ஒரே இதை இது பண்ணி அதையே நினைச்சா அதே நடக்கும் நம்மளுக்கு வந்து சாமி சொல்லும் அதுதான் கேட்டுகிட்டு போகிறது அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தெரியிறதுலாம் இல்லை இந்த யோகாங்கிறது எல்லாமே இந்த ஒரு உடல் பயிற்சி தான் நம்ம வேலையை நம்ம செஞ்சாலே நம்மளுக்கு அதிகபட்சமாக வேற எதுவும் தேவைப்படாது உடல் உழைப்பு இல்லாதவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் தேவைப்படும் ஒரு இதை வந்து நம்ம செய்யணும் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட செஞ்சோம் அப்படீன்னா அதுக்காக அந்த யோகா நம்மளுக்கு இதை செய்யணும் ஒரே ஒரு நோக்கத்தோட உள்நோக்கத்தோட இருந்தோம் அப்படீன்னா அந்த வேலை நம்மளுக்கு நடந்துரும் அதமாதிரி இல்லாதவங்களுக்கு தான் அந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற பிள்ளைவோளுக்குலாம் அதெலாம் தேவைப்படும் நம்மளுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவைப்படாது அது ஒரு உடற்பயிற்சி அப்படீன்னு கூட செஞ்சிக்கலாம் நம்ம பிள்ளைவோலாம் ஓடி விளையாடுதுவோ அதனால் எதுவும் தெரிய மாட்டேங்கிது இப்போ அந்த பட்டணத்தில் இருக்கிற பிள்ளைவோல்லாம் பார்த்தோம் அப்படீன்னா அதுவோ எல்லாம் நோஞ்சான் நோஞ்சானா இருக்குவோ அதில் கை வைக்காத இதில் கை வைக்காத அப்படி இப்படிங்கமா நம்ம ஊருக்கு வந்தாலே அதுவோலுக்கு ஜொரம் சளி அப்படீன்னு ஏதோ வந்துடுதுவோ நம்ம பிள்ளைவோ புழுதியில இருக்கிறதால அதெல்லாம் பழகிடுது எதிர்ப்பு சக்திங்கிறதும் இல்லாமல் இருக்குதுவோ அதை இது பண்ணுறதுக்கு தான் அதுவுவோ செயற்கையாக உருவாக்குறது தான் யோகா அது இது அப்படீன்னு பேர் வச்சு அதுவோ பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குவோ அது இதுதான் நம்ம வேலையை நம்ம செஞ்சாலே அது யோகா தான் நம்ம உடம்புக்கு அசைவுகள் எல்லாத்துக்கும் அசைவுகள் கொடுத்துட்ருக்குறதுனு ஒரு இதுதான்